நாங்கள் வெளியூர் செல்ல இருந்தோம் அதனால் நாங்கள் கேப் புக் செய்தோம் கேப் வர தாமதம் ஆனதால் நாங்கள் டிரைவரை அழைத்தோம் அழைத்தும் டிரைவர் ஃபோனை எடுக்கவில்லை ஓரிரண்டு முறை அடித்தும் டிரைவர் ஃபோனை எடுக்கவில்லை அதனால் நாங்கள் அந்த டிரைவரின் ஏஜென்சிக்கு அணுகினோம் ஏஜென்சிக்கு அணுகியபோதும் அவ் அவர்களும் ஃபோனை எடுக்கவில்லை நாங்கள் நேரத்திற்கு சென்றால்தான் டிரெயினை பிடிக்க முடியும் அதனால் நாங்கள் டிரைவருக்கு கால் பண்ணோம் அப்படி செல்லவில்லை என்றால் நாங்கள் டிரெயினை தவற விட்டு விடுவோம் அதனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை டிரைவர் ஏன் எடுக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை டிரைவரின் வேறு ஏதும் மொபைல் நம்பர் இல்லை ஜிபிஎஸ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லையென்றால் எனது கா நான் புக் செய்த காரை கேன்சல் செய்யவும் நான் கேன்சல் செய்ய முயன்றபோது அது கேன்சல் ஆகவில்லை ஏனென்று எனக்கு தெரியவில்லை அதனால் நான் ஏஜென்சியை அணுகினோம் அவங்குளும் அவர்களும் ஒரு ஒரு நன்று பதில்களை அவர் அளிக்கவில்லை எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது இப்பொழுது நான் மிகவும் அவசரமாக செல்ல வேண்டி இருக்கிறது ஆதலால் நீங்கள் கேபை கேன்சல் செய்யவும் பிறகு ஒருமுறை நான் ஏஜென்சியை அணுகினேன் அவர்கள் காலை எடுத்துவிட்டார்கள் காலை எடுத்தபிறகு அவர்கள் கூறினார்கள் வண்டி டிராஃபிக்கில் மாட்டியுள்ளது அதனால்தான் தாமதம் நீங்கள் அங்கே இருங்கள் நான் ஒரு வேற ஒரு வண்டியை அனுப்புகிறேன் என்று கூறினார்கள் அதனால் நாங்கள் ஒரு ஐந்து நிமிடம் நின்று பார்த்தோம் வண்டி வந்தது நாங்கள் அதில் ஏறிச் சென்றோம்